ஹலோ சார் இங்கே நாங்கள் தமிழ்நாட்லயிருந்து பேசுகிறோம் ஆந்திர பிரதேஷுங்களா ஆ சார் நாங்கள் இங்கே கொஞ்சம் டூர் போகவேண்டியதாக இருக்கு நீங்கள் கேப் டிரைவருங்களா கேப் ஓனருங்களா இல்லை டிரைவருங்களா ஆமாம் டிராவல்ஸ் வேணும் எங்களுக்கு நாங்கள் கல்லணையும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் போகணும் ஒரு ரெண்டு மூண்நாள் டூர் போக வேண்டியதாக இருக்கும் ஞாயித்துக்கிழம காலையில் ஞாயித்துக்கிழம காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு நீங்கள் பிக்கப் பண்ணிக்கினிங்கன்னா நாங்கள் கல்லணை அப்படியே போய்விட்டு கல்லணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்லணையிலருந்து அப்படியே ஸ்ரீரங்கம் போயிவிட்டு ஸ்ரீரங்கம் சாமி கோயிலெல்லாம் சுற்றிப் பார்த்துட்டு அது அதுக்கிடையில் எதாவது இருந்தாலையும் அப்படியே பார்த்துட்டு வந்தர்லாங்க சார் எவ்வளோ ஒரு ரெண்டு மூண்நாள் ஆகும்ன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டுநாள் ஆகும் சார் ஒரு இருபது சீட் வருவோங்க சார் எங்கள் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலிதான் குழந்தைங்க எல்லாமே சேர்த்து ஒரு இருபது சீட் வரும் ஆமாங்க சார் எனக்கு திங்கட்கிழம ஞாயித்துக்கிழம காலையில் அனுப்பனுங்க சார் ஆமாங்க சார் ஞாயித்துக்கிழம காலையில நீங்கள் வந்துர்ணும் ஒரு பத்து மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துர்ணும் திருப்பி ஞாயிறு திங்கள் செவ்வாய் செவ்வாய் நைட்டு எங்களை கொண்டுவந்து இங்கே எங்கள் இடத்துக்கு விட்டுட்டீங்கனா ஓகேங்க சார் ஆமாங்க சார் செவ்வாக்கிழம நைட்டு கொண்டுவந்து எங்களை வீட்டில் விட்டுவிட்டா ஓகே இல்லைங்க சார் நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லணுங்க சார் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நீங்கள்தான் சொல்லணும்

சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் டிரைவருக்கே இது வண்டிக்கே அஞ்சாயிரம் சொல்லுறீங்க அப்புறம் படிக்காசு என்ன பதினைஞ்சாயிரமா ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஓகே எனக்கு ஞாயித்துக்கிழம காலையில் நீங் வந்து பாலகோட்டுக்கு வந்துருங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரிங்க சார் சரிங்க சார் ஆ ஆ